நான் வேலை செய்கிற இடத்துல எதாவது பிரச்சின ஆச்சு அப்படின்னா ஸோ நான் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து அந்த ப்ராப்ளம் எதுனால் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ அந்த ப்ராப்ளம் என்னால் தான் வந்துச்சு அப்படின்னா ஸோ நான் அது இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவேன் இல்லை அது என்னால் தான் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த பொறுப்பு ஏற்றுப்பேன் இல்லை அந்த ப்ராப்ளம் வேறு யாராவதுனால வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சொல்யூசன் தரணுமோ அதை பொறுமையாக இருந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன்